சுதா சுதா ஹார்ட்வேர்ஸ்லேருந்து சுதா ஹார்ட்வேர்ஸுங்களா இந்த மாதிரி ஒரு பொருள் ஆர்ட்ரு பண்ணி இருந்தோம் அந்த பொருள் வந்து பேக்கேஜ் ஆகி வரப்போது உடஞ்ச பொருளாக இருக்குது இப்படி ரெகுலர் கஸ்டமருக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி ஒரு பொருள் வாங்கிறது ரெகுலர் கஸ்டமர்னு தெரியாமல் ரெகுலர் கஸ்டமர்னு கூட தெரியாதா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பொருள் அனுப்புகிறிங்க காஸ்ட்லியான பொருள் எனக்கு வந்து பொருள் வேறு பொருள் கொடுத்துருங்க இல்லைன்னால் என்னோட அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணுங்க இப்படி இருந்தால் உங்கள் கடையை நம்பி நாங்கள் எப்படி வாங்கிறது